பழைய தலைமுறைக்கும் இந்த இளைய தலைமுறைக்கும் இடைப்பட்ட சமநிலை நடுத்தர தலைமுறையாக நான் இருக்கிறேன் இந்த இரண்டு தலைமுறைக்கு என்ன வித்யாசன்னா அந்த காலத்தில் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு இரவில் வந்து முன்னாடியே தூங்கிடுவாங்க அப்புறம் உணவு பழக்க வழக்கம் அப்படிதான் எளிதில் ஜீரணம் ஆகிற பொருளை அப்போ சாப்பிட்டுருந்தாங்க இப்போ அப்படி இல்லை அந்த காலத்தில் உழைப்பு காலையில் எந்திரிச்சோடன்ன உழைச்சி சாயங்காலம் உறக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் காலை மாலை எல்லா நேரத்துலையும் செல் ஃபோனு டிவி அதை பார்த்து உடம்பை கெடுத்துக்கிறாங்க அந்த காலத்துல வந்து ஒருத்தர தொடர்பு கொள்ளணுன்னா அவ்வளோ சீக்கிரம் தொடர்பு கொள்ள முடியாது ஆனால் இந்த காலத்தில் அது எளிதாக இருக்குது செல் ஃபோன் மூலயமா அவங்கள நேரடியாகவோ மொழி பேசு பேசுகிற மொழியாவோ அவங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அந்த காலத்தில் அது இல்லை மற்றபடி பார்த்தா இந்த அ இந்த இளைய தலைமுறைக்கும் அந்த பழைய தலைமுறைக்கும் பழைய தலைமுறை இருக்கிறவுங்க நீண்ட ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க இப்போ வந்து ஆரோக்கியம் குறைவாக இருக்காங்க அவங்க அதை கொஞ்சம் சரி பண்ணணும் கொஞ்சம் உடற்பயிற்சிகள் மனப் பயிற்சிகளை செய்யணும்